நான் வந்து சமைக்க தொடங்கினது அப்படின்னா ய நான் இப்போ சமையல் ஆரம்மிச்சு இப்போ ஒரு இருபது முப்பது வருஷத்து முன்னாடியே நான் சமையல் கற்றுக்கிட்டேன் நான் வந்து ஒரு ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து படிக்கையிலையே எங்கள் அம்மா தான் வந்து சமைக்கிறதை பற்றி எனக்கு வந்து நீ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிணும் கண்ணு அப்படிங்கிறதுக்காக என்ன செஞ்சாலும் சமையல் செய்யும்போது என்ன செஞ்சாலும் இப்படி இப்படி செய்யணும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் எனக்கு அந்த சமைக்கும்போது கண்ணு இந்த மாதிரி செய்யணும் நான் இப்படி இப்படி செய்யறேன் நீயும் இது இப்படி இப்படி செய் அப்படின்னு எங்கள் அம்மா அதை சொல்லிக்கொடுத்தாங்க எங்கள் அம்மா வந்து சமைக்கிறதுக்கு சொல்லி கொடுக்குறாங்க அப்டின்னால் இப்போ ஒரு எனக்கு அந்த ஆனால் நான் எப்படி அந்த சா நான் செய்வேன் நான் செய்யும்போது அந்த எப்படி செஞ்சுருந்தனாலும் ஓகே கண்ணு ஓகே அடுத்த டைம் கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படி தான் சொல்லுவாங்களே ஒழிய ஒரு நாள் கூட இப்படி இப்படி சமைச்சா இப்படி நல்லாயிருக்கும் அப்படின்லாம் சொன்னதே கிடையாது சரி ஓகே எந்த ஒரு அப்படியே ஒரு இதாக இருந்தாலும் ஓகே அடுத்த டைம் அதை கரெக்ட் பண்ணிக்குவோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்களே ஒழிய அந்த இது குறையே சொல்ல மாட்டாங்க ஆனால் வந்து அதை எப்படி சொல்றது அதை நான் சமைக்கிறது வந்து ஒரு கலை அந்த கலையை வந்து நம்ம வந்து கரெக்டாக கற்றுக்கணும் அதை அதை வந்து என்றைக்குமே ஒரு வேலையை வந்து நம்ம வேலை அப்படின்னு நினச்சி செய்யக்கூடாது நமக்கு ஒரு பொறுப்பு அப்படின்னு நினச்சி அதை செய்யணும் அந்த பொறுப்பாக நம்ப செய்யும்போது அந்த எந்த ஒரு வேலையும் நமக்கு ஒரு கஷ்டமாக தெரியாது அதே மாதிரி தான் நான் சமையல் இதை கற்றுக்கிட்டேன் எல்லா இது செய்யும்போது எல்லாத்துக்கும் ஒரே நேரம் எல்லார் மாதிரியும் வராது எல்லாம் கரெக்டாகவும் வராது அதை அதிலையும் தப்பு து இதெல்லாம் வரும் எந்த தப்பாக இருந்தாலும் அந்த தப்பை வந்து அடுத்த டைம் திருத்திக்குவோம் அப்படின்னு நினச்சி நம்ப செஞ்சோம் அப்படின்னம்னா எந்த ஒரு இதிலையும் தப்பு வராது அதே போல நாங்கள் சமைக்கும்போதும் நிறையா நிறையா இது இருந்துது ஃபஸ்ட் எல்லாம் நான் சொல்லுவேன் சமைக்க சமைக்கிறதெலாம் நமக்கு அது ஆகாது அப்படி இப்படின்லாம் சொல்லுவேன் ஆனால் அது செஞ்சதுக்கப்புறோந்தான் எனக்கு தெரிஞ்சுது ஓகே நம்பளாலையும் சமைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு இது வந்துது சமைக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் செஞ்சேன் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு வந்து எப்பவுமே வந்து ஓ எப்படி சொல்வது ஒரு வேலையை வேலையை எடுக்காத நம்பளுக்கு நம்பளால் செய்ய முடியும் அப்படின்னு நினச்சி செஞ்சோம்னா எல்லாத்தையுமே வந்து நம்ம ஈஸியாக செய்யலாம் அதை வந்து அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு இதாக இருந்தது ஓகே அப்டேயே போய்கிட்டே இருக்குது என்னோடய லைஃபில் வந்து சமையல்ங்கிறது ஒரு இதாக தான் இருக்குது நான் வந்து இப்போது நான் குக்கிங்னால் மூணு டைமும் குக் பண்ணுவேன் குக் பண்ணும்போது எனக்கு வந்து அந்த வேலை வந்து எனக்கு அந்த இது பெரிசாவே தெரியல ஓகே நான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது